இப்போ தீபாவளி பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க நாங்கெல்லாம் ட்ரஸ் எடுப்போம் பட்டாசு நிறைய வாங்குவோம் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் வாங்குவோம் வீட்லேயே அதிரசம் செய்வோம் அது வந்து சாமிக்கு படைக்குவோம் வீட்டில் படைச்சிட்டு கோவிலுக்கு போய் கோவிலுக்கு போய் படைக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கப்பறம் நோன்பு கொலன்னு ரெண்டு எடுப்போம் அது வந்து கயிறில் கோர்த்து நாங்கள் கட்டிக்குவோம் அதுக்கப்புறம் ஹோலி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக கொண்டாட மாட்டாங்க பசங்கல்லாம் கொண்டாடுவாங்க அதாவது பிடிச்சவங்க மேல் கலர் பூசுகிறது ஃபிரெண்ட்ஸ்குள்ளேயே எல்லாம் பூசிப்பாங்க ஹோலியில் அப்புறம் உஹாதி பார்த்திங்கன்னா அது வந்து தெலுங்குக்காரங்க நிறைய செய்வாங்க பெங்க்ளூர் சைடு இங்கே பார்த்திங்கன்னா நாங்களும் செய்கிறோம் அதாவது போளி செய்வோம் பருப்பு போளி அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் போளி செய்வோம் அதை செஞ்சுட்டு சாமிக்கு படைக்குவோம் படைச்சிட்டு எல்லாம் கோவிலுக்கு போய்ட்டு வருவோம் ஃபேமிலியோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு வீர் ஆஞ்சநேயர் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நிறைய அங்கே நிறைய பரிகாரம் பண்ணுவாங்க சாமிக்கு நிறைய வடை மாலை சாற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு அங்கே வந்து தேங்காய் கட்டுவாங்க அந்த வேண்டுதல் ஒரு மூணு மாசத்தில் நிறைவேறினதும் வந்து எடுத்து அதை ஸ்வீட் செய்யணும்னு சொல்வாங்க அப்புறம் மஹா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் எல்லா கோவில்லையுமே நிறையா இது வச்சிருப்பாங்க ப்ரோக்ராம் நிறைய வச்சுருப்பாங்க அங்கே டான்ஸ் ஆடுவது இல்லை கலை கலைகளெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அதனால் சிவராத்திரி நைட்டு சாமிக்கு மூணு அலங்காரம் பண்ணுவாங்க நைட்டு ஒரு ட்ரிப்பு பண்ணுவாங்க ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அந்தமாதிரி மூணு ட்ரிப்பு அலங்காரம் பண்ணுவாங்க சாமிக்கு அப்புறம் பொங்கல் திருவிழா எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கலில் பானை வீட்டுக்கு வெளியில் பானை வச்சு பொங்கல் வைப்போம் அப்றம் கரும்பு ரெண்டு பக்கமும் படைப்போம் மஞ்சள் கொம்பு அந்தமாதிரி நிறைய பொங்கலுக்கு நிறைய செய்வோம்ங்க மாடுகளெல்லாம் பூஜை பண்ணுவோம்ங்க